நாங்கள் வந்து கிறிஸ்டின்னு இது பைபில் தான் நாங்கள் இ இப்போ படிப்போம் இந்த பைபிலில் வந்த வசனம் மானிட மகன் பலவாறு துன்பப்பட்டவும் மூப்பனார்கள் தலைமைக் குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறித் தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்பட வேண்டும் இதுதான் எங்கள் பைபிளினுடைய வசனம் இதுக்கு என்ன அர்த்தோனாக்கா கடவுள் வந்து எங்களுக்காக வந்து ஆங்கிலே ஆங் ஆங்கிலேயரோடு ரொம்ப கஷ்டப்பட்டு இது அடிச்சு ஸ் துன்புறுத்தி அந்தளவுக்கு கஷ்டப்பட்டார் நம்மளுக்கு இயேசுநாதர் நாங்கள் வந்து அதை பார்த்து பார்த்து மனசில் ரொம்ப வேதனை நம்பளுக்காக இந்த உலகத்துக்காக அவர் ம மக்களுக்காக கஷ்டப்படுறாரு இரத்த வேர்வை சிந்தி அது பண்ணி இது பண்ணி ஈட்டியால் குத்துவாங்க மு இந்த முள்ளை வெச்சு இழுப்பாங்க தலையில் அம்மாதூரம் துன்புறு துன்புறுத்தி நம் நம்பளுக்காக அவர் வாழ்கிறாரு நாம் ஏன் கடவுள் அவருக்காக நம்மனால் நல்லா வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடவுள் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் நாங்கள் பின்பற்றி வாழ்ந்துக்கிறோம் ஆனால் அவருக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவர் மூன்றாம் மூணு நா இ மரித்து செத்ததுக்குப்பிற்பாடு மூணாம் மூணு நாள் கல்லறையில் அடக்கம் பண்ணுறாங்க அதுக்கும் பிற்பாடு அவர் உயிரோடு ஏழ்ந்துருச்சு வந்துடுறாரு அப்போ எங்களுக்கு ஒரு கடவுள் நம்பளுக்காக இம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டார் அதனாலே அவருக்காக நம்ப ஏன் க நம்ப அவரை ந வேண்டக்கூடாது ஜபம் பண்ணக்கூடாது அவருக்கு நம்ப அவரை நென் நினச்சா தான் நம்பளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கைக் கிடைக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதுலேருந்து நான் ஆண்டவரை வந்து பக்தியாக எங்க எங்கே எங்கே போனாலும் வேண்டுவோம் இதுதான்